பழைய தலைமுறைகளில் இப்போ இருக்க தலைமுறைகளை பற்றி கேட்டோம்னா பொதுவாகவே பழைய தலைமுறைகள் எல்லோருக்குமே இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுனு சொல்லணும்னா அவங்க எல்லோருமே மோஸ்ட்லி ஒரு அந்த ஜாதி மேலே ஒரு மதத்து மேலே ஒரு பற்றாக இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் இப்போ இருக்க இளந்தலைமுறைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் ரொம்பவே கம்மி ஏன்னா எல்லோருமே பழகுகிறோம் எல்லோருமே ஒன்னாக பழகுகிறோம் எல்லோரும் எல்லாத்தையும் படிக்கிறோம் பழைய காலத்தில் அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது யார் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டு நம்பிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ பழைய தலைமுறைகள் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு தேவைன்னா ஒரு ஒரு ஜாதியை பற்றின ஒரு கரெக்டான புரிதல் தேவை ஜாதி என்பது ஒரு ஏற்றத்தாழ்வுக்காக கிடையாது அது ஒரு தொழில் அடிப்படையில் வந்தது அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும் நடுத்தர தலைமுறையாக நம்ம இருக்கோம் அப்படின்னா பொதுவாகவே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கேட்டுக்கணும் நமக்கு கீழே வர்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அழகா நம்ம எடுத்துட்டு போகணும் வரலாறு அப்படின்னு என்னென்னா வந்து இருக்கிறவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இனி பிறக்கப் போகிறர்களுக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு தான் சொல்லி இருப்பாரு ஹெட்மேன் பாக்கர் அதே மாதிரி நம்ம இருக்கோம்னா நமக்கு அடுத்து வரப்போகிறவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும்